ஆ வாங்கம்மா உட்காருங்க குட் மார்னிங் சரிங்கம்மா

சரிங்கம்மா இப்போ லெவன்த்து அட்மிஷன் போடுறதுக்காக வந்துருக்கீங்களா சரிங்கம்மா மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான் சரிங்கம்மா நீங்கள் ஃபீஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவ்வளோலாம் வராது டுவெல் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்தீங்கன்னா இயருக்கு நீங்கள் பன்னெண்டாயிரம் கட்டினா மட்டும் போதும் அதுலேயே ஹாஸ்டல் ஃபீஸ் வேனு எல்லாமே இருக்குது சரிங்களா ஹாஸ்டலில் தான் பையன் இருக்கணும் ஆ கோச்சிங்கெலாம் நாங்கள் பெட்டரா தாம்மா கொடுப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னால் வந்து அவங்களுக்கு வந்து மார்னிங் கிளாஸ் ஈவ்னிங் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்படிலாம் நிறைய இருக்குது நாங்கள் வந்து உங்கள் பையங்களை எங்கள் பையங்க மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் கவலையேப்படாதீங்க அவன் ந லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல மார்க்கு தான் எடுப்பான் இல்லைம்மா ஹாஸ்டலுக்குன்னு தனியாக ஃபீஸ் எதுவும் வாங்கறது இல்லை புக் ஃபீஸு ஐடி கார்டு டிரெஸ்ஸுக்கு அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு அவனுடைய எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே சேர்த்து தான் டுவெல் தௌசண்ட் நாங்கள் வாங்குகிறோம் நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி கட்டு நீங்கள் மந்த்லியாகவும் கட்டலாம் இயராகவும் ஃபுல் அமௌண்டாக டுவெல் தௌசண்ட் நீங்கள் இயர்லி எண்ட்லேயும் கட்டினாலும் ஓகே அது உங்கள் விருப்பம் நாங்கள் அதெல்லாம் பிரஸ்ஸர் பண்ணுறது கிடையாது

நீங்கள் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப லாங்கு அவனால் ரோ அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணிலாம் ஸ்கூலுக்கு வந்து திரும்ப போகிறதுங்கறது சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவன் ஸ்கூல் பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது ஈசியாக தங்கி படிக்கிறதுக்கும் சிக்கிரம் முடிஞ்ச உடனே போயிட்டு அவன் ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அதனால் நீங்கள் அவனை ஸ்கூலில் ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கற ஹாஸ்டலில் சேர்த்தாலே பெட்டர் தான் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க ஏன்னால் அதுக்கும் சேர்த்து தானே நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஃபீஸ் வாங்குகிறோம் வேறு எதுனாது டவுட் இருக்கா

அது அது உங்கள் விருப்பம்மா நீங்கள் இன்றைக்கு போடுறதா இருந்தாலும் சொல்லுங்கள் அட்மிஷன் போட்டுடுங்க திங்க திங்கள்கெழமலேருந்து பையன் ஸ்கூலுக்கு வரட்டும் லெவன்த்து வந்து அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக் வந்து அட்மிஷன் போடுங்கள் நெக்ஸ்ட்டு திங்கள்கெழமலேருந்து அவன் ஸ்கூலுக்கு வரட்டும் ஆ சரி ஓகேம்மா